எனக்கு கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரே ஒரு தங்கச்சி மட்டுந்தான் ஒரே ஒரு தங்கச்சி மட்டுந்தான் அவங்க வந்துட்டு பேர் வந்து பிரியதர்ஷினி அவங்க வந்து இப்போ மேரேஜ் ஆகிடிச்சி எங்கள் எங்கள் இடையில் வந்துட்டு பார்த்திங்கனா ஒற்றுமைன்னு பார்த்துட்டிங்கனா எப்போயுமே வந்துட்டு ஒன்றாதான் இருப்போம் ஜாலியாக இருப்போம் பேசிக்குவோம் விளையாண்டுக்குவோம் சிரித்துக்குவோம் அப்போ அப்போ அடித்திக்குவோம் வேற்றுமைனு பார்த்திங்கனா எங்கிட்ட எது வாங்கிட்டு வந்தாலும் பிடிங்கி சாப்பிட்ருவா அதுக்காக வந்துட்டு கோபம் வந்துவிடும் அப்போ மட்டும் வந்துட்டு அடிப்பேன் திட்டுவேன் மற்றபடி பார்த்திங்கனா சேர்ந்துதான் இருப்போம் ரெண்டு பேருமே சேர்ந்து போவோம் எங்கே வேணும்னாலும் போவோம் ஜாலியாக இருப்போம்